ஆ சொல்லுங்கள் யாருங்க ஆமாம்ப்பா ஆ சொல்லுங்கப்பா ஆ ம் இங்கே பக்கத்தில் தான்ப்பா இருக்கு உங்கள் வீட்லர்ந்து கொஞ்ச பக்கம் தான் வந்துரலாம் காங்கேயன்னு ஒரு ஊரில் இருக்கு இந்த லைப்ரரியில வந்து பாப்பா தம்பி ஒ ஒன்பது பத்துலாம் வந்து நல்லா கதை புக்கு கவிஞர்கள் புக்கு எல்லாமே இருக்கு நல்லா இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் படிக்கலாம் மூணாவது ஐந்தாவதுலலாம் வெளிநாட்டு புஸ்தகம் வெளியில உள்ளவங்களுடைய கதைகள் எல்லாமே அதில் இருக்குது உங்களுக்கு எதில் ரொம்ப ஆர்வமோ அந்த ராக்கில் எடுத்து நீ வந்து படிச்சிக்கலாம்ப்பா ஆ எல்லாமே கலந்து தான்ப்பா இருக்கும் ஒன்பது பத்தில் தமிழ் தனியாக இங்கிலிஷ் தனியாக ரெண்டுலையுமே இருக்கும் ஆ இங்கே வந்தால் எடுத்துக்கலாம்ப்பா ஆ வந்து இப்போ பேரு குறிச்சிகிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு அப்புறம் ரெண்டு மூண் நாளில் கொண்டாந்து திருப்பி கொடுத்துற மாதிரி படிச்சிவிட்டு எடுத்துகிட்டு போங்க இல்லை அதெல்லாம் இல்லைப்பா உங்கள் நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துட்டு போகலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் காலையில பத்து மணிலேர்ந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்கும்ப்பா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துகிட்டு படிச்சிகிட்டு வந்து கொடுத்தர்லாம் ஒரு மெம்பர்ஸ்சிப்பா சேர்ந்துட்டீங்கனா ஒரு வாரம் பத்து நாள் தருவோம்ப்பா ம் ம் ஆ வ வந்து எடுத்துக்கலாம் உடனே வந்துரலாம் ஆ சரிப்பா தேங்க் யூ